இப்போ செய்தித்துறைக்கு தொழில்நுட்பம் எப்படி உதவுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு நியூஸ்பேப்பர் ஸ்டேஷன் இருக்குது இப்போ ஒரு நியூஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு தொகுப்பாளர் வந்து செய்தியை வாசிக்கப் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீனில் அந்த செய்தி என்னவோ அது வந்து ஓடிகிட்டுருக்கும் அது ஒரு ஏஐ டெக்னாலஜி அண்டு இந்த க்ளிப்ஸ் இந்த வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு அது ஒரு எடிட்டர் வந்து எடிட் பண்ணுவாங்க அதில் சில வகையான அதில் அதில் சில வகையான அதில் ஒரு சில வகையான ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும் இது மட்டுமில்லாம கேமராமேன் கேமராமேனில் வந்து கேமராமேன் இருக்கிறவங்க அவங்க சில தொழில்நுட்பம் வச்சு அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டுருப்பாங்க இந்த மாதிரி சில தொழில்நுட்பம் வந்து செய்தித்துறைக்கு உதவுது இது மட்டுமில்லாமல் ஒரு ஒரு செய்தி எப்படி கிடைக்கிது இப்போது ஒரு செய்தி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு செய்தி இருக்கும் அந்த ஒரு ஒரு செய்தியும் எப்படி ஒரு இடத்துக்கு கேதராகுது அப்படின்னு பார்த்தீங்கனா எல்லாமே யூஸிங் சோஷியல் மீடியா அந்த சோஷியல் மீடியா சமூக வலைத்தளம் சமூக வலைத்தளம் வச்சு மட்டும் தான் ஒன்னொன்றும் எப்படி எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல நடக்கிற ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அவங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னா சோஷியல் மீடியாவாலே ஃபார் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக இப்போ ஒரு கல்லூரி எ எங்களை ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் எங்களோடைய கல்லூரியில் வந்து ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடந்துச்சு அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்து அது ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் வந்து என்னென்னால் செலிபிரிட்டிஸ் நிறையா செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் யாராரு பார்த்தீங்கனா ஹரிஷ் கல்யாண் பிரியா பவானி சங்கர் அண்ட் தென் விஜய் தேவர்கொண்டா பூஜா ஆக்தே இன்னும் பல தொகுப்பாளர்கள் கீ கீ பிரபலமான தொகுப்பாளர்கள் வந்திருந்தார்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து வந்ததே ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸ் எப்படி ஒரு நியூஸ் ஸ்டேஷனுக்குப் போச்சு அப்படின்னா சோஷியல் மீடியா இன்ஸ்டன்ட் ஆஃப் சோஷியல் மீடியா தே ஹேவ் எ லைவ் ஒரு லைவாகவே ஒரு லைவ் கான்செப்ட்டாகவே இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஓகேங்களா இந்த இது மட்டுல்லாமல் இது மட்டுல்லாமல் ஒரு ஒரு ஒரு சிறு பகுதியில் யாருக்குமே தெரியாத ஒரு நியூஸ் கூட கேதர் ஆகுது இது மூலயமா சோஷியல் மீடியாவாலே இது மட்டுல்லாமல் ஒரு செய்தித்துறைக்கு எப்படியெல்லாம் தொழில்நுட்பம் யூஸ் ஆகுது இன்னும் தொழில்நுட்பம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோ சோஷியல் மீடியா க்ரியேட்டர் க்ரியேட் கண்டன்ட்டர் எடிட்டர் எடிட்டர் டெஸ்டர் வியூவர் அந்த மாதிரி நிறையா வகை கேட்டகிரிஸில் இந்த தொழில்நுட்ப செய்தி வந்து உதவுது